நாங்கள் சுற்றி பார்த்த இடத்துலையே மிகவும் ரொம்ப பிடிச்சது எங்கள் ஊரில் இருக்கிற கொல்லிமலையை அடிக்கடி போயிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே மாசிலா அருவின்னு சொல்லி ஒரு நீர்வீழ்ச்சி உள்ளது அதை பார்த்தின்னா ரொம்ப ஆழமாக ஆன பகுதியில் கீழே இறங்கி தான் அந்த இடத்துக்கு போகணும் அதனால் வந்து அது எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அந்த இடத்துக்கு போய் வரத்துக்கு பெரியவங்களாலையோ அல்லது சிறுவர்களாலேயோ அது முடியாது ஏன்னால் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு கீழ்நோக்கி இறங்கணும் அதனால் அந்த இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பறம் மாசிலா அருவியில் குளிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே நூற்றி இருபது அடி உயரத்திலேருந்து தண்ணீர் கொட்டுறனால அதனோயட வேகம் அதனோடய அந்த அழகு அதலாம் பார்க்கறத்துக்கு ரொம்ப இயற்கையாகவே ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்கும் இப்போது படிப்படியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாம் பகுதியில் இருந்து அதை பார்க்கறத்துக்கு வந்துக்கிட்டிருக்காங்க அதோடு அந்த கொல்லிமலைக்கு போற அந்த வழிகள் வந்து ரொம்பவும் வளைவு இருக்கிறனால அந்த இடம் மிகவும் ஓட்டுறதுக்கு மிகவும் நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து கொல்லிமலைங்கிறது வந்து மிகவும் சுற்றுலாத்தலமாக மிகப்பெரிய லெவலில் மாறிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து நீர்வீழ்ச்சி ஏ சின்ன சின்ன குழந்தைங்கள் விளையாடுறதுக்கான ஏரி அதில் போட்டு இதலாம் நிறையா படகெல்லாம் நிறையா வசதி செஞ்சு கொடுத்துருக்கறனால ரொம்ப நல்லா இருக்குது